எங்களுக்கு வந்து வங்கிக்கொள்கை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் எப்படின்னா இப்போ இன்டர்நெட்லேயே எல்லாமே வந்துருச்சு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கோம் எல்லாமே அதில் வந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்குறோம் அதிலேயும் செய்தி ப வங்கி பத்தின செய்தி எல்லாம் வந்துடுது அப்புறம் வந்து டிவி நியூஸ்ல போடுறாங்க அதுவும் பார்த்துக்குறோம் அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் பல படிக்கிற பழக்கம் எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லார்த்துக்குமே உண்டு அதுலேயும் வங்கி பத்தின தகவல்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் அதனால் இப்போது வந்து இன்டர்நெட்ல அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லா கொள்கை எ எதை பற்றி வேணாலும் நல்லா தெரிஞ்சிக்கணும் அதுவும் குறிப்பாக வங்கி பத்தின இதெல்லாம் வந்து நல்லாவே எங்களுக்கு தெரியும் அதை பற்றி தெரிஞ்சிக்கிறோம் ரொம்ப யூஸ் ஃபுல்லாதான் இருக்குது எல்லாமே